எங்கள் ஊரில் உள்ள மருத்துவமனையில் நன்றாக மா வைத்து நா நல்ல முறையில் வைத்தியம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் சிறந்த மருந்து மாத்திரைகள்லாம் கொடுத்துட்ருக்காங்க ஷுகர் ப்ரஸரு இது நல்லா செக் பண்ணி பார்த்துகிட்டு நல்லா மாதம் மாதம் மன்த்லி மாமா இது மருந் மாத்திரைகள் கொடுக்கறாங்க அத சாப்பிட்டாலே நல்லா குணமாக தெரிகிறது மா மாதம் மாதம் போய் செக் பண்ணியிட்டு ப்ரெஸரு ஷுகரு கொலஸ்ட்ரால்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மாது மருந் மாத்திரை கொடுக்கறாங்க எப்போது வேணாலும் அரசு மருத்துவமனையில போய் காம்ச்சோன்னா நல்லா விடியகாலை ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க நல்லா பார்த்துக்கறாங்க எங்கள் வீட்டு காரங்களுக்கு வந்து ஒரு ஒரு முறை மூச்சித்திணரல் வந்து நாங்கள் தஞ்சை மெடிக்கல் காலேஜில் கொண்டி வச்சிருந்தோம் நல்லப்படிய பார்த்துக்கிட்டாங்க நல்ல மருந்து மாத்திரைலாம் கொண்டாந்து நல்லா அப்பப்போ செக்கப் பண்ணிவிட்டு தொடர்ந்து மருந்து மாத்திரை சாப்பிடுற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு அப்பப்போ சாப்பிட சொல்லி மருந்து மாத்திரை வரைக்கும் கொடுத்தாங்க நல்ல முறையில் பார்த்தாங்க நல்ல மருந்துலாம் நல்ல ஓ ஓ ஓ சு இதாக இருந்துச்சு சாப்பிட்டு நல்லா குணமாக இருந்துச்சு அப்படி எங்களுக்கும் இப்போ அப்போ அப்பப்போ போய் செக்கப் பண்ணுறோங்க நல்லா மா ஹாஸ் ஹாஸ்பிட்டலில் வந்து நல்லா பார்க்கறாங்க அங்கே ஜிஹெச்சில் நல்ல படியாகவும் சி மருந்து மாத்திரைலாம் நல்லா கொடுக்கறாங்க நல்லா வச்சு ட்ரீட்மெண்ட் நல்லா பண்ணிட்டுருக்காங்க அரசுக்கு ஜி அ அரசு மருத்துவமனையில் நாங்கள் கோவிட் வந்தப்போ ரொம்ப பயந்துகிட்டு யாருமே வெளியிலே போவாமல் ரொம்ப பா வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தோம் எல்லாருக்கும் வீட்டு ஊசி போட்டுக்கிட்டோம் ஊசி போ போடாதவங்க நிறைய பேர் ரொம்ப சிரமமான ஒரு நிலைக்கு அது இல்லை இருந்தாங்க ஊசி போ போட்டுக்கிட்டு நல்லா வந்து அப்பப்போ எல்லாத்தையும் சுகாதாரம் பண்ணிகிட்டே ஒரு நல்லா தெருவுலலாம் மருந்தடிச்சாங்க நாங்களும் வாய்ண்ட்டு வர பொருளெல்லாம் அப்பப்போ கழுவி கிழவி சுத்தம் பண்ணி அப்படி தான் பார்த்து வ இது பண் ரொம்பவும் நல்ல முறையில் தான் இருந்தோம் இங்கே அரசு வந்து ந நிறையா இதெல்லாம் பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்பப்போ ஊசி போடாதவங்கள்லாம் எல்லாரும் போய் ஊடி ஊ ஊசி போட சொல் வச்சாங்க முதலில் ஊசி போட்டேன் ரெண்டாவது ஊசி போட்டோம் அப்பப்போ வந்து அரசு ரொம்ப சுகாதார முறையில் எல்லாம் பண்ணியிட்டுருந்தாங்க அதனால் நாங்களும் பயந்துகிட்டு நல்ல சுத்த இது பண்ணி வாய்ண்ட்டு வர பொருளெல்லாம் அப்பப்போ கழுவி பணம் முதக்கொண்டு கழுவி காய வச்சி நல்லா இது பண்ணியிட்டு நாங்களும் பயந்துகிட்டு வீட்லேந்து வெளிளையும் வராமல் ஊசி போட்டோம்ன்னா நல்லா போடாதவங்களையும் ஊசி எல்லாம் போட வச்சி நல்ல சிறந்த முறையில் மரு மா அதுக்கான மாத்திரைங்களும் சில இடத்துல இது பண்ணாங்க அதெல்லாம் வாங்கி சாப்பிடுட்டு நல்லப்படியாக இருந்தோம் அதனால எங்களுக்கு ஒன்றும் இது இல்லை அப்பப்போ எதுவும் பிரச்சனைனாலும் நாங்கள் சா அரசு மருத்துவமனைக்கு போகிறோம் அங்கே நல்லப்படியாக எல்லாரையும் பார்த்துக்கிட்டாங்க எங்கள் வீட்லையும் வந்து டெஸ்ட் டெஸ்ட்டு பண்ணப்பையே என் பிள்ளைங்க ரெண்டு பேருக்கும் எதோ இது வந்துச்சு கோவிட் இருக்கிற மாதிரி லைட்டாக காம்சிச்சு உடனே நாங்கள் திருவாரூர் ஜிஹெச்சிக்கு போய்விட்டு கொண்டிக்கு அட்மிஷன் போட்டு தான் அங்கே வா மருந்து மாத்திரைலாம் கொடுத்து நல்ல முறையில் பார்த்துக்கிட்டாங்க அதனால் உன்னோட பிள்ளைங்க ரெண்டு பேரும் நல்லப்படியாக சுகமாக திரும்பி வந்தாங்க வந்துட்டாங்க நல்லா கவனிச்சாங்க அரசு மருத்துவமனையில் நல்லா கவனிக்கிறா கவனிப்பு நடந்துட்டுருக்கு இன்னுமும் நல்ல முறையில் எல்லா வியாதிக்கும் மா நல்லா பார்க்கறாங்க நல்லா மருந்து மாத்திரைலாம் கொடுத்து நல்லப்படியாக வக்கிறாங்க மன்த்லி வந்து மருந் சுகரு ப்ரெஸர் உள்ளவங்களுக்கு மருந்து மாத்திரை கொடுத்துட்றாங்க அப்பப்போ டெஸ்ட்டு பண்ணுறாங்க தொடர்ந்து மாத்திரைகள் சாப்பிட சொல்லி நல்ல விதமாக கொடுக்கறாங்க